கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு மெய்னாக என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு சரியான வெலைவாசி கிடைக்கிறது இல்லை அவங்க விளைவிக்கிற பொருளுக்கெல்லாம் வந்து குறைவான ரேட்டில் தான் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க விளைவிக்கிற அவங்க போடுற எல்லாம் வந்து கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அவங்க லாபம் வந்து கம்மியாகதான் இருக்கு இதனால் ரொம்ப வந்து பாதிக்க படுறது கிராம சைடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக பாதிக்க படுறாங்க இவங்களுக்கு நிதி ஆதரவு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம் ஏன்னா பருவநெலை அடிக்கடி வந்து மாறுறதுனால இப்போது ஆடி மாசத்தில் வர காற்று ஆனி மாதமே வந்து இந்த பயிரல்லாம் அழிச்சிடுறதுனால அவங்களுக்கு ரொம்போ நஷ்டம் ஏற்படுது இதுமாதிரி இந்தமாதிரி இடத்துல வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லாயிருக்கும் வானிலை மாறுகிற மாற்றம் வந்து அதிகமாக அவங்க சொல்கிற மாதிரி நெனைச்ச நேரத்தில் அவங்களுக்கு கைக்கு கிடைக்குறதில்ல இப்போ உற்பத்தி வந்து கைக்கு கொண்டு வந்து சேர முடிகிறது சேர்வது இல்லை அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிராமப்புற மக்கள்